என் பள்ளிக்கூட லைஃப் எப்படின்னு வச்சுக்கோங்ளேன் ஒரு அற்புதமான லைஃப்புங்க அது இருக்கிறப்ப நமக்கு வந்துட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கே நமக்கு தெரியல ஆனால் வந்துட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த லைஃப் கிடைக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த ஸ்கூல் லைஃப் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு ஸ்கூல் லைஃப்பு ஆனால் அந்த ஸ்கூல் லைஃப்பு திருப்பி கிடைக்குமான்னு பார்த்திங்ன்னா கிடைக்காதுன்னு தான் சொல்வேன் அங்கே வந்துட்டு எப்படின்னா டீச்சர்ஸும் சரி எல்லாமே ஃபிரெண்ட்ஷிப்பாக நம்மகிட்ட பழகினாங்க அப்புறம் ஸ்கூலில் வந்துட்டு வாலிபால் ஃபுட் பால் அப்புறம் கிரிக்கெட்டிங் த்ரோ பால் இன்னும் நிறைய இருந்துச்சு அதில் எல்லாத்திலையுமே நாங்கள் செலிப்ரேட் பண்ணிணோம் அப்புறம் வாத்தியாருங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னால் ஃபிரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகினாங்க அங்கே உள்ளவங்கள் ஃபிரெண்ட்ஸெலாம் எப்படின்னா ரொம்ப ஒரு ஒழுக்கமான மனசுக்கு சம்பந்தமான அளவுக்கு நம்மகிட்ட பழகினாங்க அது வந்து உண்மையிலே கிரேட்டாக இருந்துச்சு எனக்கு லைஃப்பில் வந்துட்டு மறக்க முடியாத டேஸெலாம் வந்துட்டு ஸ்கூல் லைஃப்பில் சொல்லலாம் ஏன்னால் அங்கே வந்துட்டு எக்சாம் எழுதுகிறப்பையும் சரி இல்லை ஒரு க்ளாஸுக்கு அட்டண்ட் பண்ணி போகிறப்பவும் சரி எப்போவுமே நாங்கள் வந்துட்டு எனர்ஜிட்டிக்காகதான் போயிருக்கோம் இல்லை எங்களுக்கு புது மாதிரியான ஒரு இதே கிடையாது ஸ்கூலில் வந்துட்டு மோஸ்ட்லி நாங்கள் வந்துட்டு இரத்த தானம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் இரத்த தானம் முகாம் பண்ணியிருக்கோம் அப்புறம் அங்கே வந்துட்டு வாலிபால் விளாடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாயந்திரம் ஒரு ஆனாலும் சரி இல்லை பிடி ப்ரீட் ஆனாலும் சரி ஏன்னால் நாங்கள் விளாட போகிறது வாலிபால் தான் வாலிபால் விளாடுறது எங்களுக்கு ஒரு எனர்ஜிக் இருக்கும் அது எக்ஸ்டரா எப்படின்னு சொல்லமுடியாது அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும் மறக்க முடியாத நாளாக கூட இருக்கும் ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு மோஸ்ட்லி நாங்கள் அனுபவித்தது என்னென்னா ஏன்டா அந்த லைஃப் மறுபடி விட்டோம் அப்படிங்குற ஒரு இதுதான் நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னால் ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு நிமிடமும் சரி ஸ்கூல் லைஃபில் வந்துட்டு நாங்கள் அதிகபட்சமாக நாங்கள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணதே இல்லை ஏன்னால் ஸ்கூல் லைஃப்ங்கிறப்ப நாங்கள் வந்துட்டு சாதாரணமாகவே விட்டுவிட்டோம் இதுதான் ஸ்கூல்தான படிச்சு முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு ஆனால் வந்துட்டு ஸ்கூல் லைஃப்ங்கிறப்ப அது ஒரு மெயின் பர்பஸ்ன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஏன்னால் வந்துட்டு லைஃபில் வந்துட்டு ஸ்கூல் லைஃப்ங்கிறது மிக முக்கியமானது ஏன்னால் நம்மளோட ஃபிரெண்ட்ஷிப் பற்றியும் புரிஞ்சிக்கிறதும் அந்த டைமில் தான் இல்லை நம்மளோட கடந்த காலம் நம்மளோட அடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்குற இதில் புரிஞ்சுக்கிறதும் அதுதான் என் ஸ்கூல் லைஃபில் வந்துட்டு பெஸ்ட் ஃபிரெண்ட்டு நவீன்குமார் அப்படின்னு இருந்தான் அவனோடு வந்துட்டு நான் ஃபிரெண்ட்ஷிப் இருக்கிறப்ப அவனை நம்பி நான் கிளாஸ்க்கு போவேன் அவன் போனால் எனக்கு ஒன்றுன்னா அவன் கேட்பான் அவனுக்கு ஒன்றுன்னா நான் கேட்பேன் அப்படி இருந்தோம் அப்புறம் வேறு மாதிரி எப்படி சொல்லணும்ன்னா ஸ்கூலில் வந்துட்டு எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு எப்படின்னா ஒரு கடுபிடியான இதே இருக்காது நீங்கள் எப்படி போகிறீங்களோ அப்படி வந்துடலாம் அப்படின்னு இருக்கும் அப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு சாமிக்குமார் சார் அப்புறம் சங்கர் சாருன்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க எப்பவுமே ஸ்டுடண்ஸுக்கு ஒரு ரெஃப்பராகவே இருப்பாங்க நாங்கள் பீட்டி சம்பந்தம் பண்ணி போனோம்ன்னால் லாங்க் ஜம்ப் ஹைட் ஜம்ப் எல்லாத்துக்கும் நாங்கள் சென்டாப் பண்ணுவோம் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும் ஸ்போர்ட்ஸ் டே அப்போ வந்துட்டு அப்படின்னா எல்லாேருமே ஈவென்டில் நாங்கள் பெஸ்ட்டாக இருப்போம் நாங்கள் படித்தது வந்து எல்டர் ஸ்கூல் தான் அங்கே வந்துட்டு வாலிபாலில் வந்துட்டு மெயின் டீமாக வந்துட்டு எங்கள் வேர்ல்டு ஹையர் செக்கெண்ட்ரி தான் திகழும் எல்லா டீமும் வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஆனால் வேர்ல்டுங்கிறது ஒரு நேம் ஆஃப் பிராண்ட் அப்படின்னே சொல்லாம் ஏன்னால் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு ஏன்னால் வந்துட்டு ஐயான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்தாலே அங்கே எல்லாேரையுமே சிரிக்க வச்சுருவாரு அப்புறம் கோமல் தமிழமுதன் ஐயா இருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா தமிழ்ப்பற்று அதிகமாக உடையவர் அவர் அவர் வந்து எங்கள் எல்லாேருக்குமே தெரியப்படுத்தக்கூடிய எங்களை வந்துட்டு நல்ல நிலமைக்கு கொண்டு வரணும்ன்னு நினச்சதும் அவங்கதான் பாய்ஸ் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ரொம்ப பேசிக்க மாட்டோம் அங்கே அந்த அந்த ஸ்கூல் லைஃபில் சொல்கிறேன் பேசிக்க மாட்டோம் ஆனால் வந்து அவங்க பேசுணும்ன்னு நினப்பாங்க நாங்கள் பேசமாட்டோம் பசங்கக்குள்ளேயே தான் பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருப்போம் ஒவ்வொரு லைஃப்பும் கடந்து போகிறப்பெல்லாம் ஸ்கூல் லைஃப் வந்து நினச்சி நினச்சி பார்ப்போம் என்னடா திரும்பி இந்த லைஃப் கிடைக்காதாடா அப்படின்ட்டு ஏன்னால் ஸ்கூல் லைஃப் இஸ் தி பெஸ்ட் லைஃப் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னால் ஸ்கூலில் வந்துட்டு க்ரேடஸ்ட் இன் அவர் லைஃப் அப்படின்னே சொல்லலாம் ஸ்கூலில் வந்து அங்கே மோஸ்ட்லி ஃபிரெண்ட்ஷிப் மைண்டோடு தான் செயல்பட்டிருபோம் அது வந்துட்டு திருப்பி கிடைக்கும்ங்குறது வந்து இனிமேல் நடக்காத ஒன்று அதை இருக்கிற வரைக்குமே அதை நல்லா ஹேப்பியாக இருந்துட்டு போங்க